ஒரு ஹேர் ஆயில் போன வாரம் வாங்குனேனா அந்த ஹேர் ஆயில் வந்து நல்லாயிருக்கு தலை முடி எல்லாம் ரொம்ப கொட்டுச்சு தலை முடி அது செம்பட்டை கலரில் இருந்துச்சு ஆனால் அந்த ஹேர் ஆயில் போட்டு கடைசியில் முடியும் ஜாஸ்தி கொட்டுறதில்லை முடியும் நல்லா கருகருன்னு நல்லாயிருக்கு முடியும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கு நல்லா நீளமாகவும் இருக்கு முடி நல்லா கை தொடக்க சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு முடி மரமரப்பு இல்லை வெறு வெறுன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லை முடியும் நல்லா நைசாக சைனிங்காக நல்லா இருக்கு கருகருன்னு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கண்